நான் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கேன் படிச்சுட்ருக்கும் போதே நான் பார்ட் டைமாகவும் வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ காலேஜ் முடிச்சு வரதுக்கே சவன் ஓ க்ளாக் எய்ட் ஓ க்ளாக் ஆகிடும் அது போக நான் வந்து டேட்டா என்ட்ரியில் வந்து நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அதில் வந்து நான் டெய்லி வீட்டுக்கு வந்து என்னோட அந்த இதெலாம் முடிச்சுட்டு நான் வந்து வேலை பார்க்குறதே வந்து ரொம்ப டைமாகிரும் அதே வந்து நான் அங்கே அது பண்ணும் போது டெய்லி டார்கெட் மன்த்லி டார்கெட் எல்லாமே முடித்தாகணும் வித் குவாலிட்டியோடு முடித்தாகணும் அதில் வந்து எந்த எர்ரரும் இல்லாமல் பார்த்துக்கணும் அதே போக என்ன அப்டேட் கொடுத்தாலும் அந்த அப்டேட்டை டெய்லி அப்டேட் கொடுப்பாங்க அந்த அப்டேட் படி அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் டேட்டா என்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப டிஃபிக்கல்ட்டு அதில் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கன்டென்ட் வந்து ஒரு தெளசன் கொடுத்துருவாங்க அந்த தெளசனில் வந்து நம்ம தெளசனையும் முடிக்கிற மாதிரி இருக்கும் அது முடிக்கவே வந்து மணி டைம் வந்து டொல் ஓ க்ளாக் மேலே ஆகிடும் அதையும் முடிச்சிட்டு நான் வந்து என்னோட காலேஜில் கொடுத்த அஸ்ஸைன்மெண்ட்டு அந்த டெஸ்டுக்கானது இதெல்லாம் அது நானும் படிச்சுட்டு இதையும் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது